மோஸ்ட்லி இந்திய படத்தை வந்து நான் வந்து நான் டிரெஸ்ஸிங் சென்ஸ்க்காகலாம் பார்க்கறது இல்லை ஒரு எண்டெர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறது மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து இந்த டிரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நார்மல் லைஃப் ஸ்டைல்ல வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதான்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து படம்றது வந்து ஒரு நார்மலாக இருக்கிறத வந்து கொஞ்சம் அதிகமாக மிகைப்படுத்தி காட்டுறது சரியா ஸோ வந்து அதில் யூஸ் பண்ணுற டிரெஸ்னாலும் சரி காட்டுற பொருட்கள்னாலும் சரி கொஞ்சம் வந்து மிகையாகவே இருக்கும் வந்து அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த படங்கள் ரிலேடெட்டாவில வந்து ஒரு டிரெஸ் மீதான ஒரு அபிப்ராயம் எதுவுமே கிடையாது வந்து அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்தியப் படங்களே பார்க்கறது இல்லை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிடிக்கிற படங்கள்னால் அனிமேஷன் கார்டூனு அந்தமாதிரி படம் பார்த்துட்டு போயிடுவோம் நம்ம இந்தியப் படங்களை பார்த்தோன்ன அதிகமாக வந்து சண்டை வன்முறை இந்த குடும்பங்கள் சார்ந்த ஒரு உறவுமுறைகள்லாம் இருக்கும் வந்து அந்த படங்களும் பிடிக்கும் ஆனால் கம்பேர் பண்ணும்போது வந்து அந்த படங்களை அதிகமாக பிடிக்குமானா டவுட்டு தான் வந்து மற்றபடி அந்த வ ஹீரோ யூஸ் பண்ணுற காஸ்டியூம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரியல் லைஃப்ல அது மாதிரிலான் ட்ரைப் பண்றது கிடையாது நம்ம நார்மலாக கடைக்குப் போறோமா போய்ட்டு எந்த டிரெஸ் பிடிக்குதோ அந்த டிரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறது மற்றபடி இதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணி வந்து அந்த டிரெஸ்ஸை வாங்கிறது இல்லை அதை ரிலேஸ் லிட்டரா நம்ம வந்து எதுவும் சர்ச் பண்ணுறதும் கெயாது கிடையாது வந்து நல்ல படத்தை படத்தமா பார்த்துட்டு நம்ம பாட் இந்த இடத்த விட்டு போய்ட்டே இருக்கிறது வந்து அது மட்டுந்தான் நடந்துட்டு இருக்குது வந்து மற்றபடி படத்துக்காக வந்து ஒரு அற்பப்பணிப்போட பார்க்குறமா ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட பார்க்குறோமாலாம் அப்படில்லாம் கிடையாது ஒரு ஃபிலிம்ன்றது ஒரு எண்டெர்டயின்மெண்ட் மட்டுந்தான் மற்றபடி அதில் வர டிரெஸ்ஸையோ பொருள்களையோ வந்து பார்த்து நான் வாங்குவன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கணும் இந்தமாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது